ஒரு புத்தகத்தில் உங்களுக்குப் பிடித்த மேற்கோள் எது அப்படினு இருக்கு அப்படின்னா எனக்கு வந்துட்டு திருக்குறள் புத்தகத்தில் ஒரு குறள் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதை வந்துட்டு நம்ம கட்டுரை எழுதும்போதும் மேற்கோளாககூட நம்ம பயன்படுத்திக்கலாம் அது என்ன குற அது என்னது அப்படின்னா தீயினாற் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாதே நாவினாற் சுட்ட வடு அப்படின்ற அந்த ஒரு மேற்கோள் வந்துட்டு எனக்கு குறள் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஏ அதை வந்துட்டு எனக்கு பிடிக்கும் எப்படி என் வாழ்க்கையில் அது ஒத்துப்போகுது அப்படின்னா நான் வந்துட்டு அந்த குறளுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நெனைப்பேன் அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை நம்ம தீயினால் சுட்டுட்டோம் அப்படின்னா அந்த புண்ணுக்கூட ஆறிடும் ஆனால் நம்ம வார்த்தையால ஒருத்தவங்கள பேசி கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னா அது அந்த வா மறையவே மறையாது அவங்க மனசுலேருந்து அவங்க நம்மள அவங்க வந்துட்டு நம்மள இந்தமாதிரி வார்த்தையால் பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனது கஷ்டப்பட்டுட்டேயிருக்கும் அதை ஏன் வந்துட்டு என்னோடு தொடர்புப்படுத்தி பாக்குறேன் அப்படின்னா நான் அப்படி நெனைச்சிருக்கேன் நான் வந்துட்டு யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது வார்த்தையால் கூட அப்படினு நெனைச்சிருக்கேன் அது வந்துட்டு சிலபேர் வந்துட்டு நம்ம ந கஷ்டப்படுத்தியிருக்காங்க நம்மள வார்த்தையில் அப்போதைக்கு நம்ம மனசில் தோணுமில்ல நீங்கள் நாலு அடிக்கூட அடித்திருங்க ஆனால் வார்த்தையால் பேசாதிங்க வார்த்தையால் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அப்பம்போது அது என்னோட வாழ்க்கையில் அது ஒத்து போயிருக்கு வார்த்தையால் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்பம்போது அது தோணும் நாலு அடிக்கூட அடித்திருக்கலாம் அவங்க அப்படி பேசாமல் இருந்திருக்கலாமே நம்மள வார்த்தையால் கஷ்டப்படுத்தாமல் இருந்திருக்கலாமே அப்டின்னு தோணும் அதுமாதிரி எனக்கு நடந்திருக்கு அதனால் அந்த குறள் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில் ஒத்துப்போகுது தீயினாற் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாதே நாவினாற் சுட்ட வடு அந்த மேற்கோள் வந்துட்டு எனக்கு என் வாழ்க்கையில் ஒத்துப்போகுது என்னோடு தொடர்போடு என்னோ என்னோடு தொடர்புப் படுத்தப்படுது அந்த ஒரு குறள் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குறள் அந்த குறளுக்கு தகுந்தமாரி நான் இருக்கணும்னு நெனைப்பேன்